தமிழ்நாட்டில் ஏற்காடுன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து ஸ்டார் கேஜிங் வந்து நல்லா இருக்கும் அங்கே ஒரு தடவை நாங்கள் போயிருந்தோம் அங்கே நாங்கள் இருந்த ரூம்லேருந்தே பைனாக்குலரு இந்த டெலெஸ்க்கோப்பு வச்சுட்டு அந்த ஸ்டாரெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்டார் வந்து நம்மளுக்கு ரொம்ப நம்ம பக்கத்துலேயே வர மாதிரி அது ஒரு ஃபீலிங் நல்லா இருந்தது எனக்கு அந்த ஒரு இடம் மட்டுந்தான் போயிருக்கேன் வேற எங்கேயும் போனதில்ல திருப் இது ஏற்காடுங்குறது தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அது ஒன்றுக்கு மட்டும் நாங்கள் போயிருக்கோம் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி அதுக்கு போனோம் அதில் வந்து ரொம்ப சிறப்புங்கும்போது அதில் நல்லா மசாலா பொருள்கள் எல்லாம் அங்கே நல்லா கிடைக்கும் காப்பி செடியெல்லாம் அங்கே வந்து நிறையா வளர்ந்துருக்கும் அங்கே தான் நாங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு ரெஸ்ட்டாரெண்ட் வந்து ரூ ரூம் போட்டுருந்தோம் ரிசார்ச்சில் அங்கே ரூம் போட்டு இருந்தப்போது அங்கேருந்து நாங்கள் பைனார்குலர் குலர் மூலமாக நைட்டு வந்து அந்த ஸ்டாரெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நமக்கு நம்ம வந்து கையில் கைப் பிடிக்கிற தூரத்தில் இருக்கிற மாதிரி அது ஒரு ஃபீலிங் ரொம்ப சந்தோசமாக இருந்தது இன்னொரு தடவை அங்கே போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் டைம் கிடச்சுதுனா கண்டிப்பாக போயிட்டு வருவோம்